சரிங்கம்மா நீங்க பதிவு பண்ண அந்த ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா சரிங்கம்மா அது இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் உங்க ஆதார் கார்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்கல்ல அதை நீங்கள் அது அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுமாங்கம்மா உங்கள் ஆதார் கார்டு பதிவு பண்ண நம்பரு சரிங்கம்மா அப்போ நம்ப எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன கொண்டு வரணும்னால் உங்களோடய ஸ்மார்ட் கார்ட் ஜெராக்ஸ் ரெண்டு உங்கள் ஃபோட்டோ ரெண்டு உங்களோடய ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வரணுங்கம்மா சரிங்கம்மா அம்மா இதுக்கு வந்து காசு வந்து ஒரு நூறுரூபா ஆகுங்கம்மா இந்த இதை நீங்கள் திருப்பியும் உங்களோடய ஆதார் கார்டு எடுக்கணும்னால் நீங்கள் இன்றைக்கிலாம் டைம் ஆயிடுச்சுங்கம்மா இன்றைக்கி இப்போதான் சாப்பிட போயிட்டு வந்தேன் இனிமேல் பாருங்க இங்கையே கூட்டம் பாருங்க எவ்வளோ இருக்குது இன்றைக்கி வேண்டாங்கம்மா நீங்கள் கூட்டம் முடிய இன்னும் ஒருமணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுங்கம்மா இவங்க பார்க்கவே நான் நாங்கள் போகிற டைம் ஆயிடும் நீங்கள் வந்து ஆ நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்துட்டிங்கன்னா எந்த கூட்டமும் இருக்காது நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வரும்போது நான் கொண்டு வந்த நான் சொல்ல வேண்டிய ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஆதார் கார்டுக்கு வந்து என்னென்ன வேணுன்னால் ரெண்டு ஃபோட்டோ ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸு இந்த இதெல்லாம் எல்லாமே வரும்போது ரெண்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க

ஆ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்கம்மா ஆ சரிங்கம்மா பண்ணுங்க